இப்போ வந்து பார்த்திங்கனா ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நல்லதுதான் ப்யூச்சர்ல எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம எதாக ஒன்று போய் சர்ச் பண்ணி இப்போ இந்த லொக்கேஷன் போகிறது இந்தமாரிக்கு எல்லா விஷயமும் ஒரு வேலை ஜாப் விஷயத்தில் இருந்து கல்யாணத்தில் இருந்து அனைத்துக்குமே வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் அது பார்த்திங்கனா நிறைய நல்லது இருக்குது ஸ்மார்ட் ஃபோன்ல நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது இப்போ ஒரு இடத்துக்கே போறோம்னா அந்த லொக்கேஷன் அது எந்த இடம் அப்படினு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் நிறைய யூஸ்ஃபுலாக இருக்குது அதுமாதிரிக்கி நம்ம இங்கே இருந்தே ஆன்லைன்ல பே பே பண்ணுறது அமௌண்ட் எல்லாமே வந்து இப்போ இங்கயிருந்தே நம்ம ட்ரான்ஸ்பர் பண்ணுறது வைக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுலாக இருக்குது அதேமாதிரிக்கி பார்த்திங்கனா இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளே யாருமே கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து நிறைய நல்ல விசயங்கள் இருக்குது இன்னையோட சேர் மார்க்கெட்டிங்க் சேர் மார்க்கெட்டிங்க் ரேட்ல வந்து நகையோட ரேட்ல இருந்து பருப்பு ரேட் எல்லாவோட ரேட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ல அப்டேட் ஆயிடுது அதனால வந்து எல்லா பே எல்லா மக்களுமே அதைப் பார்த்து நம்மளை யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதேமாரிக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சமையலே சரியில்லையா டக்குனு போய் ஆப்ல போய் இன்ன இன்ன மெனு என்ன இன்னைக்கு சமைக்கலாம் வைக்கலாம் அதில் போய் ந பார்த்துக்கிறாங்க அதைப் பார்த்து அவங்க சமைச்சி அவங்க இது பண்ணிக்கிறாங்க அதனால வந்து வாழ்க்கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது இப்போ வந்து ஒன்றும் இல்லை நம்ம காரே புக் பண்ணனும் ஒரு எமர்ஜென்ஸியாக வெளியில போகணும் அப்னா உடனே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன்ல வந்து உடனே அந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்தமாதிரிக்கி ஆட்டோவோ ஓலோவோ எதுனாலும் நம்ம டேக்ஸியோ எதுனாலும் நம்ம புக் பண்ணிக்கிறோம் அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது ஓகே அவ்வளதான்